ஹலோ இந்தமாதிரி நாங்கள் வந்து குடும்பமாக சேர்ந்து பாண்டிச்சேரி போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம் சார் அதுக்கு வந்து சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு உங்கள் எங்கள் நண்பர் சொல்லிதான் நாங்கள் வந்து முன்பதிவு பண்ணுறோம் உங்கள் ஏஜென்சியில அதுக்கு சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு நாலு நாள் ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ ஆகும் சார் பதினஞ்சாயிருபாங்களா ஒரு குடும்பந்தான் சார் அங்கே போய் தங்கி எல்லாமே பார்க்கறது எவ்வளோ சார் ஆகும் நாலு நாள் சார் பதினஞ்சாயிருபாங்களா சார் அதாவது இது வந்து என் நண்பர் சொல்லிதான் நான் அங்கே வந்து உங்கக்கிட்ட பேசுகிறோம் என் நண்பர் வந்து உங்கக்கிட்ட எப்போத்துலருந்தோ இருக்கிற ஒரு வாடிக்கையாளர் அவர் வந்து எங்கே மஞ்சள் நீராட்டு விழாவாக இருக்கட்டும் ஊர் திருவிழாவாக இருக்கட்டும் எதனால் ஒரு நிறைய நிறைய ஊருக்கெலாம் வந்து உங்கள் ஏஜென்சில இருந்துதான் முன்பதிவு செஞ்சிட்டு அவர் வந்து பயணம் பண்ணியிருக்காரு அதனால் அவர் மூலயமா நாங்கள் வந்ததனால எதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுவீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் இருக்கோம் பதினஞ்சாயிருபானால் எப்படி சார் அது கட்டுப்படி ஆகுமா எதனால் ஒரு பத்தாயிருபா நாலு நாளைக்கு ஆ ஆ பத்தாயிருபாய் வச்சிக்கோங்க சார் பத்தாயிருபாய் நாலு நாளைக்கு பத்தாயிருபாய் வச்சிக்கோங்க சார் குடும்பமாக சென்னையிலிருந்து பாண்டிச்சேரிக்கு சார் இப்போ நீங்கள் இது நல்லா பண்ணி கொடுத்தீங்கன்னா என் நண்பர் எப்படி எனக்கு வந்து இந்தமாரி ஏஜென்சி இருக்குதுன்னு நீ போய்ட்டு வான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிவிச்சாரோ அதேமாதிரி நான் போய்ட்டு வந்தேன்னால் நாளை பின்னே நான் நாலு பேருக்கு எனக்கு தெரிஞ்ச நாலு பேருக்கு நான் சொல்லுவேன்ல சார் இந்தமாரி இருக்குது போய்ட்டு வாங்க நல்லா குடும்பத்துக்கு கட்டுப்படியான ஒரு செலவில் போய்ட்டு வந்துடலாம் உங்களுக்குதானே சார் லாபம் இதெல்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு தானே சார் லாபம் நாளை பின்னே எதனால் ஒரு விஷயம் இருக்குது போகிறோம் அப்படின்னா இனிமேல் கூ இனிமேலும் நிறையா வரும் சார் இங்கே இருந்து குடும்பமாக பயணம் பண்ணலாம் இங்கேயிருந்து இங்க வரையும் அப்படி எதனால் விழா வந்ததுன்னால் உங்கள் ஏஜென்சிலேருந்து முன்பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நிறைய வரும் பண்ணலாம் திருவிழா வருது ஊர் திருவிழா வருது மஞ்சள் நீராட்டு வருது கல்யாணம் வருது எவ்வளோவோ வருதே சார் நல்லா பண்ணலாமே சார் இது பண்ணிங்கன்னால் இன்னும் நாலு பேருக்கு தெரிஞ்சிச்சின்னால் உங்களுக்குதான் சார் லாபம் எங்களுக்கு என்ன சார் இருக்குது பத்தாயிருபாய்க்குள்ள நீங்கள் பேசி முடிக்கலாமே பதினஞ்சாயிருபாய் நாலு நாள் ஒரு பாத்தாயிருபாயில பேசி முடிக்கலாமே சார் நீங்கள் எல்லாமே இப்படியே பண்ணால் எப்படி சார் இதில் அஞ்சாயிருபாய் பார்த்துட்டு நாளை பின்னே வர்ற ஐம்பதாயிருபா நீங்கள் விட்டுடுறீங்களே சார் இன்னும் எவ்வளவோ விழா வருதே சார் பண்ணலாமே பத்தாயிருவா பண்ணலாமே நாலு நாள்ல பத்தாயிருபா ஃபைன் பத்தாயிருபா முடிவு பண்ணிக்கலாமா சார் சார் நன்றி சார்